ஹலோ

ஆ காய்கறிகள் கடை பே க காய்கறி கடை தானே சார் இது நான் எனக்கு இங்கே கொஞ்சம் காய்கறியெலாம் தேவைப்படுது சார் உங்கள் கிட்டே வாங்கிக்கலாமா அந்த க வாங்கிக்கலாமான்னு கேட்க தான் கால் பண்ணிணேன் ஆ ஏ என்ன சே என்கிட்டே இங்கே எங்கள் எங்களது ஊருக்குள்ளே தான் கொஞ்சம் ஒரு சின்னதாக கடை மாதிரி வெச்சு ஹோல்சேலாக வாங்கி கொஞ்சம் வியாபாரம் பண்ணலானு இருக்கேன் சார் நல்ல குவாலிட்டியான காய்கறியாகவும் இருக்கணும் என்னென்ன காய்கறியெலாம் சார் வெச்சுருக்கீங்க நீங்கள் ம் ம் சரிங்க சார் ம் எல்லாம் எல்லாம் நீங்களே நீங்களே வந்து விளைய வெச்சு இது பண்ணுறீங்களா இல்லை வெளிலேருந்து வாங்கி ஆ சரிங்க சார் இப்போ தக்கா சரிங்க சார் என்னென்ன காய்கறி காய்கறியோட விலை எல்லாம் என்னென்ன இருக்குதுனு கொஞ்சம் சொல்கிறீங்களா சரிங்க சார் ஓகே சார் ம் சரிங்க சார் எனக்கு எல்லா காய்கறிலேயும் ம் சரிங்க சார் எல்லா காய்கறிங்கேயும் உங்ககிட்ட என்னென்னலாம் விளை விக்கிறிங்களோ எல்லா காய்கறிலேயுமே ஒரு பத்து பத்து கிலோ மாதம் மாதம் பத்து பத்து கிலோ எனக்கு வேணும் சார் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க இப்போ டெலிவெரியெலாம் எப்படி நாங்களே தான் எடுத்துக்கணுமா இல்லை நீங்களே வந்து எங்களுக்கு அனுப்பி விடுவீங்களா சார் டெலிவெரி நாங்கள் வந்து வாங்கிக்கலாங்களா ம் ஆமாம் ஆ ஆ சரிங்க சார் நாங்கள் ந எல்லாத்தையும் நான் இங்கே நாங்கள் அங்கே ஆட்டோ அனுப்பினா சரி இல்லாட்டியும் நீங்கள் அங்கே எதாவது பார்த்து அனுப்பி விட்டா கூட அதுக்கு காசு கூட நாங்கள் ஆட்டோவுக்கு ஸ்பேர் கொடுத்து விட்ருவோம் நீங்கள் அது மாரி எதாது அனுப்ப முடியுமா சரிங் சார் க த இதுவு இதெல்லாம் காய்கறியெலாம் நல்லா தரமாக இருக்குங்களா சார் நல்லா இருக்குமா இது இது பூச்சி மருந்து இந்த விளைவிக்கிறதுக்கு மருந்து பூச்சுக்கொல்லி எதுவும் அந்த மாரி யூஸ் பண்ணுறீங்களா சார் நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லல்லை சரிங் சார் சரி ஆமாம் சாப்பிடுற பொருள் இல்லை எல்லாேருக்கும் நாங்கள் எங்கள் கிட்டேயும் வாங்கிறவுங்க வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்கணும் அதுக்காக ஆ சரிங்க சார் நீங்கள் எப்போதுன்னு சொல்லுங்க நாங்கள் ஆர்ட்ரு எடுத்துக்கோங்க நீங்கள் அனுப்பி விட்டுட்டு அங்கே அந்த ஆட்டோலேயே அமௌண்டு கொடுத்துறோம் இல்லாட்டி ஜிபே அமௌண்டு இப்போ ஜிபே பண்ணிவிட்றேன் சார் மொத்த மொத்த அமௌண்ட்டேயும் சரிங்க சார் தேங்க்யூ சார் ஆ